என்ன ஒரு ப்ராப்ளம்னால் அந்த செல்லில் பேட்டரி வந்து அடிக்கடி டவுன் ஆகிருது டக் டக்னு டவுன் ஆகிருது செல்லினால வர்ற ப்ராப்ளம்மா அல்லது பேட்டரினால் வர்ற ப்ராப்ளம்மா எனக்கு தெரியல சார்ஜ் டவுன் ஆகிறது ஏன்னால் நாங்கள் டூரில் இருந்தோம் நிறைய கூலிங் ப்ளேஸில் வேறு இருந்தோம் அதனால் அப்படி ஆச்சா என்னென்னு தெரியலை அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு செக் பண்ணினேன் பேட்டரி தான் வந்து டவுனு அப்படினு சொன்னாங்க